நாங்களும் வந்து கால்நடை மாடுகள் வந்து வச்சு வளர்த்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட்டஃபால் மாடு நல்லாருக்கும் அழகாக இருக்கணும் பார்க்குறதுக்கு அது வந்து ஹெல்த்தியாவும் இருக்கணும் அப்படினாவில் ஃபர்ஸ்ட்டு காலையில் தூங்கி எழுந்திரிச்சதோனயே அதுகிட்ட இருக்கக்கூடிய சாணம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கு வைக்கக்கூடிய தீவனங்கள் வந்து தண்ணீயில் புதுசாக வைப்போம் இல்லையா அது தண்ணீயில் வந்து கலந்து வச்சுடுவோம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறமா பால் கறந்துட்டு பால் கறந்துட்டு அப்புறமா புல்லு அதுக்காக தீவன புல்லு நிறைய இருக்கும் அப்புறம் நெல்லு புல்லுலாம் இருக்கும் அதை எல்லாம் நாங்கள் வந்து கொண்டு வந்து ஃபர்ஸ்ட்டு மாட்டுங்களுக்கு போட்டுட்டு அப்புறமா தான் எங்களோடு மற்ற வேலையை எங்களோடய வீட்டு வேலையை நாங்கள் செய்ய வருவோம் அந்த வீட்டு வேலை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் பன்னெண்டு மணி இல்லை ஒரு மணி அந்த பன்னெண்டு மணியிலேருந்து ஒரு மணிக்குள்ள மதியம் மறுபடியும் நாங்கள் வந்து அதுக்கு வந்து தண்ணீ வைப்போம் தீவனம் வச்சு தண்ணீ வைப்போம் அப்புறம் மறுபடியும் அதுக்கப்புறம் மறுப்படியும் புல்லு போட்டு இது பண்ணுவோம் நல்ல இது எங்கேயாவது இல்லை புல்லு இல்லை அப்படின்னாலே எங்கேயாவது வரப்பு ஓரம் பிடிச்சிட்டு போயிட்டு மேச்சிட்டு வருவோம் அந்தமாதிரி மேய்க்கும்போது மாடு வந்து நல்லா இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்காங்கள் மேய்ப்போம் அது வ மாடு வந்து ஒரே இடத்துல இருந்து நாம் வந்து தீவனம் போட்டு இது பண்ணுறத விட கொஞ்சம் கால்நடையாக அது வந்து நடந்து ஓரளவுக்கு இது பண்ணிச்சின்னா இன்னும் அது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அதுக்கு என்ன ஓ கால்நடைகளை வந்து பராமரிக்கிறது வந்து நல்ல சுத்தமாக இருக்கணும் அந்த இடம் வந்து இந்த மழை காலத்துலலாம் வந்து சேற்றுல கட்டிட்டோம் அப்படின்னாக்குல மாட்டுக்கு மடி வீக்கம் அந்தமாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும் அது எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னால் மழை கால டைமில் வந்து மழையில் நனைய விடாமல் ஈ ஈர தண்ணி படாமல் அதுக்குன்னு தனியா நம்ம இடம் கட்டி வச்சுருப்போம்ல கொட்டாய் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்குள்ள மாடுங்களை வந்து சேஃப்டியா பத்திரமா பார்த்துக்குணும் அதுக்கும் நிறைய பலவிதமான காயம் உடம்பு சரி இல்லாமல் சூழ்நிலைகள் வரும் அது வந்தாலுமே உடனே டாக்டருங்கள கூப்பிட்டு அதை நல்லபடியா அதை இது பண்ணி பார்த்து அதுக்கு இன்ஜெக்ஷன் போடணும்னா இன்ஜெக்ஷன் போட்டு அதுமாதிரி நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கும் அது வந்து எல்லாமே பார்த்துப்பாங்க அவங்களும் பார்த்துப்பாங்க நாங்களும் பார்த்துப்போம் கண்டிப்பா மாடு வளர்க்குறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு வேலை தான்